ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கள் காய்கறி கடைங்களா சுந்தரம் காய்கறி கடைங்களா ஆ என்ன காய்கறி இருக்குதுங்க சரிங்க சரிங்க வெங் வெங்காயம் தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி கத்தரிக்காய் அனைத்து பொருளும் இருக்குதுங்களா ஒரு வெங்காயம் ஒரு பத்துக்கிலோ கத்தரிக்கா ஒரு அஞ்சி கிலோ முருங்கக்காய் ஒரு அஞ்சு கிலோ எல்லாம் கொஞ்சம் போட்டு அனுப்புங்க தக்காளி ஒரு அஞ்சு கிலோ கொஞ்சம் நல்லா இருக்குதுங்களா காய்கறியெலாம் நல்ல காய்கறிங்களா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குங்களா

ஆ சொல்றேங்க அதெலாம் எங்கள் வீட்டு விசேஷம் தாங்க விசேஷத்துக்கு வேணும் நாங்கள் அதனால் இது ஆர்ட்ரு பண்ணி இருக்கோம் நீங்கள் கொடுங்க நாங்கள் ஜீபேல பைசா போடுறோங்க

சரிங்க